எங்கள் ஏரியாவில் இப்போ ஃபர்ஸ்ட் இனிசியல்லாக ஒரு ஒரே ஒரு கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இருந்தது ஸோ சுற்றி இருக்கிற கிராமத்துக்கு எல்லாமே அது தான் மெயின் ஹாஸ்பிட்டலாக இருந்தது இப்போ வந்து நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் டெவெலப் ஆகிட்டு இருக்குது ஏன்னால் இயர்லி இயர்லி நிறையா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இருக்கிறனால நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதுவும் இல்லாமல் கவுர்ன்மெண்ட் டாக்டர்ஸ் கூட அவங்களோட ஒர்கிங் டைம் முடிச்சுட்டு பார்ட் டைமாக பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய வச்சுருக்காங்க ஸோ அவங் இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுல் பப்ளிக்ஸ்கிட்ட டாக்டர்ஸ் நடந்துக்கிற விதம் கொஞ்சம் இதாக நல்லா இருக்குது ஆனால் கவுர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இல்லைனாலும் டூவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க சர்வீஸ் பார்க்குறாங்க எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் அவங்க அங்கே இருக்கிற கவர்ன்மெண்ட் டாக்டர்ஸ் வர்ற பீப்பிள்ஸ் கேரிங்காக தான் பார்த்துக்குறாங்க அந்த அளவுக்கு அவுங்களுக்கு மெடிக்கல் எக்யூப்மென்ட்ஸ் இல்லைனாலும் எந்த இடத்துல கிடைக்கும் அதுக்கான மெடிக் ஃபினான்சியல் சப்போர்ட் என்ன பண்ணுறது எல்லாமே அவங்க வந்து லீகல் அட்வைஸ்ஸாக பீப்பிள்ஸ்ஸாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஒரு இஸியூ எந்த அளவுக்கு இருக்குது அதோடய சீரியஸ்னஸ் என்ன அதுலேருந்து மக்கள் பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு மேலே அது வராமல் ஒரு ப்ரீகாஷன்னாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லா மெத்தட்ஸ்ஸுமே பப்ளிக் அவங்க தெரியப்படுத்துகிற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ டாக்டர் ப்ரொஃபஷனுங்கிறது வந்து ஒரு சோல் ரிலேட்டட்டாக ஒரு லைப் ரிலேட்டட்டான ப்ரொஃபஷன் அது வந்து எங்கள் ஊரில் இருக்கற டாக்டர்ஸ்னு மெயினாக பார்த்தமுனா நான் பார்த்த டாக்டர்ஸ் வரைக்குமே எல்லோருமே சாஃப்ட்டாக ஹேண்டில் பண்ணி பப்ளிக்கு என்ன தேவையோ அதை சேர்வ் பண்ணிட்டு இருக்காங்க